சுத்தன்றதும் சுகாதாரன்றதும் வந்து ஒரு பொதுவான விஷயமே கிடையாது ஒரு ஒரு ஆளோட தனிப்பட்ட விஷயம் அவங்கவங்க வீட்டை சுத்தப்படுத்திக்கிட்டாலே எல்லாமே சுத்தமாகருக்கும் வீடு தெரு தான் உடம்பு தான் சுற்றி உள்ள எடம் எல்லாமே ஒவ்வொரு நாடே சுத்தமாக இருக்கும் அதுக்கு வந்து எல்லாமே முயற்சி செய்யணும் அதுக்குன்னு ஒரு பத்து பேர் செய்கிறாங்க அதை அவங்க செஞ்சுப்பாங்க அதுக்குதான் அவங்க இருக்காங்க அப்படிலாம் நினைக்கக்கூடாது இப்போ போகிறமா நம்ம வீட்டுகிட்ட குப்பை இருக்கா அதை ஏன் நம்ம வீட்டில் நாம் எடுத்துக்கலாம் நம்ம எடுத்து அதை டப்பாவில் பிரித்து போடலாம் தனித்தனியாக மக்குவது மக்காதது கண்ணாடி பீங்கான் அப்படின்னு தனித்தனி நாமளே பிரிக்கலாம் பிரித்து வச்சுட்டு பண்ணலாம் வீட்டை சுற்றியும் இது வந்து வீட்டுக்குள்ளே மட்டும் சுகாதாரம் பண்றது வீட்டுக்கு வெளியே இன்னும் நிறைய இருக்குது இப்போது இந்த கொடக்கல்லை தண்ணி இருக்குதா அந்த தண்ணி எடுத்து ஊற்று சாச் அதில் போகிற போக்கில் சொல்லுங்கள் சொல்லி பாருங்கள் அவங்க சப்போஸ் அதுக்கு ரெஸ்பான்ஸ் தரலையா சாய்ச்சிருங்க சாய்ச்சி அது கவுழ்த்து போட்டிருங்க என்றைக்கி யூஸ் பண்றீங்களோ அன்றைக்கி நிமிர்த்திக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சாய்ச்சிருங்க சாய்ச்சி போட்டுவிட்டு கவுழ்த்து போட்டு போங்கள் அதை வந்து கொசு டெங்கு கொசு வராமல் தடுக்கிறதுக்கு மொதல் ரீசன் அதை பண்ணலாம் நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்மளுக்கு எவ்வளோ விஷயம் இருக்குது வீட்டுக்கு உள்ளே முடித்துட்டுதான் ஃபஸ்ட்டு வெளிக்கே போகணும் வீட்டுக்கு உள்ளே ஃப்ரிஜுக்கு பின்னாடி தண்ணி ஒரு கொடத்தில் தண்ணி பிடிச்சம்ன்னா அது ஒரு ரெண்டு நாள் ஒரே நாளில் எடுத்து அடுத்த நாள் அதை எடுத்து வேற யூஸுக்கு வச்சுக்கிட்டு குடிக்கிறதுக்கு திரும்ப வேறேயா பிடிச்சி வைக்கணும் அப்படி பிடிச்சாலே நம்ம வீட்டுக்குள்ளே சுத்தமாகருக்கும் வீட்டுக்கு சுற்றி எப்பன்னா இப்போது செடி இருக்குது மரம் வாழை மரம் இருக்குது மீதி இடம் சும்மா இருக்குது அப்படின்னா அதை ஒரு கொத்திட்டு எதாவது ஒரு காய்கறி செடி போடணும் அதை விட்டுவிட்டு அதை அப்படியே விட்டு அக்கம் பக்கம் குப்பையெல்லாம் ஒரே இடத்துல போட்டு அது ஒரு குப்பை தொட்டியாக அதை ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையா உருவாக்கிவிடக்கூடாது அதே மாதிரி நினைத்ததும் கொளுத்தக்கூடாது ஓசோன் படலம் ரொம்ப பாதிக்கும் இப்போ சும்மா இருக்கற இடத்துல செடி வைக்கிறோமா அது இருக்கிற இல இருக்கா அதை அங்கே போட்டோம்ன்னா அது உரமா மாற போகுது எதுக்கு கொளுத்தணும் கொளுத்தணுன்ற அவசியமே கிடையாது அந்த வேஸ்ட்டேஜை அது அதை வாங்கிறதுக்குனே ஆள் வராங்க அவங்கள்கிட்ட கொடுத்தர்லாம் அவங்க அதை மக்கும் மக்காதுன்னு பிரித்து பூமிக்கு அடியில் போட்டு அதை மக்க வச்சு அதை எருவாக மாற்ற போறாங்க எருவாக மாற்ற போகிறாங்க வேறே என்ன பிரச்சனை நாம என்ன செய்யப் போகிறோம் நம்ம வீட்டை சுத்தமாக வச்சுக்க போகிறோம் நம்ம வீட்டை சுற்றி உள்ள இடத்த சுத்தமாக வச்சுக்க போகிறோம் யாராவது எச்சில் துப்புகிறாங்களா டக்குன்னு சொல்லுங்கள் மா அதில் ஒரு கைப்பிடி மண்ணை அள்ளி போட்டு போம்மா சொல்லுங்கள் இல்லை பரவாயில்ல நாம் அள்ளி போடுவோம் அதனால் நம்ம ஒன்றும் கொறஞ்சிடறதில்ல அந்த அந்த எச்சிலை வந்து நம்ம பிள்ளைங்க மிதித்துட்டு போகிற ரொம்ப வயசானவங்க மிதித்தோ அதில் உள்ள இன்ஃபக்ஷன் ஆகிறதுக்கு பதில் ஆகிட்டு அதில் நம்ம சிரமப்பட்றதுக்கு பதில் ஒரு கைப்பிடி மண் அள்ளி போடுறதுல நம்மளுக்கு ஒன்றும் கொறைஞ்சிட மாட்டோமே அடுத்து வீட்டுக்கு வீடு பாத்ரூம் கட்டி கொடுத்துருக்காங்க எல்லோர் வீட்டிலியும் இப்போ கம்பல்சரி இருக்குது அப்படி இருந்துமே இன்னமும் அந்த கலாச்சாரத்துக்கு இன்னும் மாறலை மக்கள் நிறைய கிராமங்களில் இன்னமும் அந்த ரோட்டு ஓரத்தில் காட்டு பகுதிலலாம் போய்கிட்டுதான் இருக்காங்க அதெல்லாம் மாறவேணும் சுகாதாரமான ஒரு சூழ்நிலை நாமே நம்ம ஊரை உருவாக்கிக்கணும் எல்லா உதவியும்